இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கலைகளுக்கும் சரி அந்த கலைஞர்களுக்கும் சரி எங்களுக்கு வந்து ஒரு நல்ல முக்கியத்துவம் வந்து வழங்கறாங்க அதை வந்து நாங்களும் இப்போ வரைக்கும் கரெக்டாக கடைப்புடிச்சிட்டு தான் வரோம் நாங்களும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கிராமத்துலேருந்து நகரம் போய் நகரத்துலேருந்து மாவட்டம் போய் மாவட்டத்துலேருந்து மாநிலம் வரைக்கும் நாங்கள் எங்களால முடிஞ்ச வரைக்கும் சாதித்துக்கிட்டே தான் வரோம் எங்களுக்கும் இந்திய கவர்மெண்ட் வந்து எங்களுக்கும் உதவி பண்ணிகிட்டுதான் இருக்காங்க எங்களுக்கு என்னென்ன தேவையோ நாங்கள் எங்கள் ப்ராக்டீஸ் பண்ணணும் எந்த இடத்துல கற்றுக்கிட்டா கரெக்டா இருக்கும் எல்லாமே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே செஞ்சு தந்துட்டு தான் வராங்க எங்களுக்கு வந்து எந்த ஒரு எப்படி சொல்கிறது வாய்ப்புகளும் வழங்கவில்லைன்னு நாங்கள் சொல்லமாட்டோம் வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் வந்து வழங்குறாங்க அதை வந்து நாங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் நாங்கள் எங்களோடய சக்ஸஸ் நோக்கி போக முடியும் ஆனால் நாங்கள் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிலேன்னா நாங்கள் ஃபெயிலியர் ஆகி நிற்போம் இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கான வாய்ப்புகள் வந்து வழங்கிட்டே தான் இருக்காங்க எந்த இடத்துலையும் எங்களை ஒரு து இது மட்டும்கூட பேசல என்ன இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கணுன்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் கும்மியாட்டம் கரகாட்டம் காவடியாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் இது எல்லாமே வந்து இப்போ இருக்கிறத விட இனி மென்மேலும் வந்து வளர்ந்து நம்மளோட பாரம்பரிய கலைகளை வந்து நம்ம முதலில் கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு பின்னாடி வந்ததையெல்லாம் தூக்கி பின்னாடி போடணும் நம்மளோடய க பாரம்பரியத்தலாம் தூக்கி முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒன்று மட்டுந்தான் இந்தியர்களோடய நோக்கமாக இருக்கணும் நம்மளோட க மற்ற கலைகளை மற்ற கலை எல்லாம் பின்னாடி தூக்கி போட்டுவிட்டு நம்மளோடய கலைகளான காவடியாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் வள்ளி கும்மி ஆட்டம் ஒற்றைக்கால் ஆட்டம் பொம்மலாட்டம் எல்லாத்தேயுமே வந்து நம்ம வந்து முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு கலைஞர்களோடய நாட்டுப்புறக் கலைஞர்களோடய ஆசை எல்லா கலைஞர்களுக்குமே இந்தியாவில் வந்து வாய்ப்புகள் வழங்கறாங்க அதை நம்ம பயன்படுத்திக்கிறதை பொறுத்து தான் இருக்குது